ஆ யாருங்க சார் சார் வணக்கம் சார் ஆமாம்ங்க சார் சரிங்க சார்

இப்போ நம்மகிட்ட என்னென்ன என்னென்ன இருக்குன்னு எல்லாம் சொல்லிடுறேன் அது எதுவும் தேவைப்படுதான்னு பாருங்கள் ம மட்டன் பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு ம மட்டன் சுக்கா மட்டன் சு மட்டன்லயே க்ரேவி மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு சிக்கனு சுக்காவும் இருக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னிங்கன்னாக்கா நான் ஒ உங்களுக்கு நான் பண்ணிக் கொடுத்துருவோம்

சார் சார் சொல்லலாங்க சார் மட்டன் பிரியாணி நல்லாருக்கும் ம் ம் ம் மட்டன் பிரியாணி நல்லாருக்கும் ஜீரக சம்பா அரிசி தான் அதனால் இப்போ வ ம் அது கூட சே அது கூட சேர்த்து நீங்கள் தால்சா கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா மட்டன் சுக்கா வாங்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும் ரெண்டையுமே ச சே சேர்த்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்

மட்டன் சார் நாங்கள் மட்டனில் வந்து வ ம வெறும் இது எலும்பில்லாமல் தான் போடுவோம் ஆ வெறும் கறியாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சிக்கன் சிஸ்ட்டி ஃபைவ்லாம் வாங்குனீங்கன்னாக்கா போன்லெஸ் தான் சரிங்க சரிங்க சார் நம்மளோட இன்னோரு ஆப்ஷனும் இருக்கு நான் சப்போஸ் உங்களால் இங்கே வந்து வாங்க முடிலன்னு சொன்னிங்கன்னா ஜொமோட்டோவும் இருக்கு ஜொமோட்டோவில இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை நம்மளுடைய ஸ்டாஃப்பே கொண்டாந்து கொடுக்கணுன்னாலும் அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் பண்ணிக் கொடுத்துருவேன் நூறுரூவா வரும் நூறுரூவா சார்ஜு வருங்க சார் நூறுரூவா வரும் ஏன்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்கணுல்ல அதுக்கு தான் சர்வீஸ் சார்ஜ் இது வருங்க சார் இங்கே ஆ இருக்கு இருக்கு ம் ஜிபேவில இருக்கு ஜிபே பண்ணிட்டிங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு நான் ஆட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீட்டுக்கு அமுச்சு விட்ருவேன் அட்ரெஸ் கொடுத்துட்டீங்கன்னா வந்துரும் ஆ சார் கண்டிப்பாக சார் சரிங்க சார் வெல்கம்